கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்துல வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி தமிழ்க்குடி அப்டினு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு பளமொழி கூட இது வந்து தமிழ் மொழிய சிறப்பிக்கறதாக இருக்குது அதுக்கப்புறோம் வந்து தமிழ் மொழி வந்து மொத்தமாக இரநூத்தி நாப்பத்தேழு எழுத்து இருக்குது இதில் வந்து உயிர் எழுத்து வந்து பன்னெண்டு மெய்யெழுத்து வந்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து வந்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து வந்து ஒன்று தமிழ் மொழி வந்து செம்மொழியா எ இரண்டாயித்தி நாலில் ஜூன் ஆறாம் தேதி வந்து இது க இந்திய கவர்மெண்ட்னால செம்மொழின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்புறோம் தமிழ் மொழி வந்து படிக்கிறதுக்கும் சரி எழுதறக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோடய உச் அப்புறோம் வந்து மலையாளம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாமே வந்து தமிழ் மொழிலருந்து தான் வந்துச்சு இதை வந்து திராவிட மொழினு கூட சொல்லுவாங்க அப்புறம் வந்து தமிழ் மொழில வந்து ஒவ்வொரு லெட்டரை வந்து உச்சரிக்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உச்சரிப்பு வந்து எப்படினா ல ள ழ இந்த மூணுமே வந்து உச்சரிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ல ள தான் ஆனால் உச்சரிப்பு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இதில் வந்து இலக்கண வரிசை அதாவது இலக்கணம் அப்படினா ஓம் எப்படி சொல்றதுனால் ஒவ் ஒவ்வொரு பாட்டோடய வரியிலியுமே வந்து இலக்கணக் குறிப்பு வந்து நிறையா இருக்கும் தமிழில் வந்து இலக்கணக் குறிப்பு வந்து வரிசைப்படுத்திகிட்டே போகலாம்